சமைக்கும்போது வந்து நான் வந்து தேவையானது மட்டுந்தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்பலான் யூஸ் பண்ணல அதுக்கு என்ன தேவையோ வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டாகதான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பலாம் அதிகமாக யூஸ் ஆகாது அதுக்கு என்ன தேவையோ அது கரெட்டான அளவாக அப்படின்தான் நான் போடுவேன் அதே நான் எப்போதும் நான் வந்து தேங்காய் பால் சாதலாம் செம்மையா செய்வேன் அதுக்குலாம் வந்து தேங்காய் பால் ஒன்றுதான் இருக்கும் ஒரு தேங்காய்தான் இது பண்ணுவோம் அதுல இருக்கு எல்லா அதுல பால் தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்து அதுலதான் வச்சு செய்வேன் சம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் பயன்படுத்த மாட்டோம் நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பாடுக்கு இது கரெட்டாக உப்பாக இருக்கட்டும் மசாலாவாக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு தேவையானது அளவு மட்டுந்தான் நான் போட்டு நல்லா சமைப்பேன் அதுவும் இந்த ஒரு நான் செய்யற அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பொண்ணு நல்லா சமைச்சியிருக்காளே அப்படிலாம் சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் நல்லா ரொம்ப நல்லா செய்வேன் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ஸும் வந்து நான் வந்து சூப்பராக செய்வேன் அதுக்குலாம் வந்து தேவையானதை போட்டு செய்வேன் கரெட்டாக செஞ்சுருவேன் எல்லாத்தையும் லிமிட்டாக செஞ்சு முடிச்சிருவேன் தேவையானதை மட்டும் போட்டு